ஹலோ ஆ யார் பேசுறிங்க ஸ்டூடண்ட் நிதிஷா என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் இல்லை என்ன கிளாஸ்ன்னு சொல்லுங்கள் ஓகே ஓகே சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ஐடி கார்ட்டை மிஸ் பண்ணி விட்டீங்களா ஐடி கார்ட் மிஸ் பண்ணிட்டிங்களா ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் இது வந்துவிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே ஓகே ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட்டு நான் இப்போ உங்களுக்கு ப்ரொஸிஜர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சொல்கிறேன் பட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து தேர்டு இயர் படிக்கிறிங்க கரெக்ட் தானே நீங்கள் தான் உங்களோடைய ஜூனியர்ஸ்க்கு வந்துவிட்டு ஒரு நல்ல சீனியராக இருக்கணும் கரெக்டு தானே ஓகே ஓகே ஸோ இப்போ வந்துவிட்டு ஐடி கார்டு வந்துவிட்டு நீங்கள் ரீ அப்ளை பண்ணுறதுக்கு வந்துவிட்டு என்ன பண்ணணும்னா அக்சுவல்லாக நீங்கள் வந்துவிட்டு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்டு இயரில் வந்துவிட்டு நீங்கள் ஐடி கார்ட் வாங்கி இருப்பிங்க அந்த ப்ரோஸிஜர் வந்துவிட்டு உங்களுக்கு அக்சுவுல்லாக கிளாஸ் டீச்சர் சொல்லி இருப்பாங்க தெரியும் இல்லை நீங்கள் வந்துவிட்டு இப்போ திருப்பியும் வந்துவிட்டு ஒரு ரீ போட்டோ சூட் வந்துவிட்டு பண்ணுற மாரி இருக்கும் உங்களுடைய ப்ரிவியஸ் வந்துவிட்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கும்மாங்கிறது டவுட்டு தான் அதுக்கு வந்துவிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி விட்டிங்ளா இல்லை எப்படி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ம் நீங்கள் வந்துவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா ஆக்சுவலாக எச்ஓடி இருக்காங்கல்ல உங்கள் டிபார்ட்மெண்ட் எச்ஓடி அவங்ககிட்ட போயிவிட்டு நீங்கள் வந்துவிட்டு ஒன்ஸ் மோர் வந்துவிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி இருப்பிங்க பண்ணி இருக்க மாட்டிங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ப்ராப்பர் இன்ஃபார்மேஷன் ஐடி கார்டு வந்துவிட்டு ரீ அப்ளை பண்ணுறதுக்கு வந்துவிட்டு ஒரு ஸ்டூடண்ட் வந்து என்ன பண்ணணுண்ட்டு இப்போ நீங்கள் இப்போ அவங்ககிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க அவங்க வந்துவிட்டு உங்களுக்கு சில ப்ரோஸிஜர்ஸ் வந்துவிட்டு ப்ராப்பராக சொல்லுவாங்க நான் வந்துவிட்டு பேஸிக்காக வந்துவிட்டு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்துவிட்டு டெரெக்டாக வந்துவிட்டு எச்ஓடி கிட்ட வந்துவிட்டு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்துவிட்டு அந்த அந்த ஃபோட்டோ பண்ணுறவங்க இருக்காங்களே அவங்க கிட்ட வந்துவிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க அவங்ககிட்ட நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துவிட்டு ஒரு ஃபோட்டோ சூட் மாதிரி பண்ணுவாங்க பாஸ்போர்ட் சைஸில் வந்துவிட்டு அது தான் உங்கள் ஐடி கார்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் திருப்பி உங்களுக்கு வந்துவிட்டு ஒரு கம்ப்லிட் ஃபுல்லாக ஃபார்ம் கொடுப்பாங்க ஐடி கார்டில் வந்துவிட்டு பேஸிக்காக உங்களுக்கு என்ன என்ன இன்பர்மேஷன் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி இருப்பிங்க அப்படிங்குறது அந்த ஃபார்மில் வந்துவிட்டு உங்களுடைய நார்மல் பேஸிக் இன்ஃபர்மேஷன் லைக் உங்களோட நேம் உங்கள் டிபார்ட்மெண்ட் அட்ரஸ் இது எல்லாத்தையுமே ப்ளட் குரூப்போட சேர்ந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணிட்டிங்கனா அதுக்கு அப்புறம் உங்களுடையே அப்ளிகேஷன் வந்துவிட்டு ப்ரொஃபெஷனல் ப்ரோஸிஜர்ஸ் எல்லாமே உங்களுடைய உங்களுடைய தேவையான வேலைகள் எல்லாமே முடிஞ்சி விடும் ஆமாம் ஆமாம் ஏன்னா நீங்கள் சைன்னு வாங்குறதுக்கு வரணும் ஃபைனல்லாக வந்துவிட்டு அப்போ தான் உங்களுக்கு புது ஐடி கார்டு வந்துவிட்டு ரீ இஸ்ஸு பண்ணி இருக்கோங்குறது வந்துவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் எச்ஓடி கிட்ட போய் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஓகே அதை கரெக்டாக பண்ணுங்கள் இதுக்கு மேலே வந்துவிட்டு ஐடி கார்டை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே நோ ப்ராப்ளம்